இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு